கேக்குதுங்க சார் கேட்குது சொல்லுங்கள் சார் ஹலோ ஹலோ கேட்குது சொல்லுங்கள் சார் பால் பண்ணை வெச்சிருக்கேங்க

பால் தயிர் மோர் வெண்ணை நெய் எல்லாம் வெச்சிருக்கேங்க கொழந்தைங்க குடிக்கிறது ஆ தரமான ஐட்டங்க தான்ங்க சார் ஆ அலோவ் பண்ணுவேன் சார் நீங்கள் நினைக்கிறத விட எல்லாமே தரமாக தான் இருக்கும்ங்க சார் கம்மி ரேட்டில் கொடுக்க

நல்ல யோசனை தான் வாங்குங்க சார்

ஆ தரமானது தான்ங்க சார் எதுவும் ஆ ம் அரை கிலோ ஒரு லிட்ரு அது மாதிரி வரும் கிடைக்குங்க சார்

ஆ அதுவும் கிடைக்குங்க சார் கண்டிப்பாக செஞ்சு ஆ கண்டிப்பாக பண்ணி ஆ நீங்கள் வாங்க சார் பேசிக்கலாம் கம்மி பண்ணித் தர்றேன்ங்க நாங்களே வந்து பா

சரிங்க சார் கண்டிப்பாக ஆ சரிங்க சார் கண்டிப்பாக தர்றேன்ங்க சார்